செல்லப்பிராணிகள் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஆயுட்காலம் அந்த மாதிரி இப்போது நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது அவங்கள் ஒரு ஒரு செல்லப்பிராணி வளர்த்திருந்தாங்க அது ரொம்ப நேரம் இப்படி ஓடும் அப்படி ஓடும் திடீரென்னு பார்க்கும்போது அந்த அதோடய ஆயுட்காலம் ரொம்ப கம்மியாக இருந்து அது வந்து இரத்த வாந்தி எடுத்து ஸோ அதெல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னால் நாங்கள் வந்து ஷிப்ட் முடித்து வரும்போது நாங்கள் வந்துவிட்டோமான்னு எட்டி பார்க்கும் நாங்கள் அது மாதிரி அது குலைக்கிற சத்தம் அதெல்லாம் வந்து சரி ஓகே நம்ம கூட யாரும் இருக்காங்க நாங்கள் வந்து பெற்றவங்கள விட்டு ரொம்ப தூரமாக இருக்கும்போது நம்மளை கூட யாரும் இருக்கிறாங்க நம்ம வருகையை எதிர்பார்த்து ஒருத்தவங்க இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் திடீரென்னு அந்த உயிர் வந்து நம்ம கிட்டே பிரிஞ்சு போன போது சரி ஒரு மாதிரி ஒரு தாக்கத்தை மனசில் வந்து ஏற்படுத்துது அதுவும் இல்லாமல் அது அதிலிருந்து வர முடிகள் நம்ம சாப்பாட்டில் வந்து விழுகும் அது மாதிரி அதை வந்து சரியாக பராமரிக்க பராமரிக்காமல் போய்விட்டோம் அப்படின்னா அதில் இருந்து வர வந்து அந்த பேட் ஸ்மெல்லு ஸோ இதனால் நமக்கு வரக்கூடிய நோய்கள் அதனால் வந்து எனக்கு இந்த செல்லப்பிராணிகள் அப்படிங்கறது வந்து வளர்க்குற விஷயம் எனக்கு மிகவும் பிடிக்காது